ஹலோ வணக்கம் சார் சார் நம்ப புதுசாக ஒரு ஃபிளாட் ஒன்று பில்ட் பண்ணிருக்கோம் ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு சார் பிளம்மிங் ஒர்க் வந்துவிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல ஸோ உங்கள்கிட்ட தான் வந்துவிட்டு காண்ட்ரெக்ட் கொடுக்கலாம்னு இருக்கோம் அதை பண்ணி தர முடியுங்களா சரி எஸ்டிமேஷன் வந்துவிட்டு எவ்வளோ சார் அது ஆ ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எஸ்டிமேஷன் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்சு இல்லை சிங்கிள் ஃபுளோர் தான் சார் ஆமாம் சார் டபுல் ரூம் வரும் சார் ஆமாம் சார் ஆமாம் எஸ்டிமேஷன் அறுபது ரூபா வரும் சரி சரி ஓகே சார் ஓகே சரிங்க சார் அப்படிங்களா சரி ஓகே சார் அப்படிங்களா அப்படிங்களா ஓகே சார் பை மற்ற ஃப்ராடக்ட் எல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அது தவிர்த்து அறுபது ரூவா வருமா சார் ம் ம்

ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ஆமாம்

ஆமாங்க சரி கண்டிப்பாக சார் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மார்னிங் ஒரு கால் பண்ணுறேன் கொஞ்சம் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் பேசுகிறேன் ஓகே தேங்க் யூ